எனக்கான தனிப்பட்ட லட்சியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இல்லை ஒன்று தான் இருக்குது அந்த ஒன்று என்ன அப்படின்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஒரு லேண்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த லேண்ட்டில் வந்து நான் சம்பாரித்த காசை மட்டுமே வச்சுட்டு அந்த லேண்டை வாங்கணும் ஃபஸ்ட்டு ஆசை செகண்ட் ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட்டில் வந்து திரும்பவும் நான் சம்பாரித்த காசை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு பெரிய வீடு கட்டணும்னு ஆசை அந்த வீடு வந்து நான் நினைக்குற டிசைனில் தான் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரூம் இப்படி தான் இருக்கணும் அப்படினா இப்படி தான் இருக்கணும் கிச்சன்ஸ் வந்து இவ்வளோ சைஸில் இப்படி இருக்கணும் இருக்கணும் இருக்கணும் அது மாதிரி தான் அந்த கிச்சனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம் பூஜா ரூம் பூஜா ரூம் வந்து இந்த சைஸில் இந்த டிசைனில் இந்த சைட் பார்த்த மாதிரி தான் இருக்கணும் சொல்லிட்டு இருக்கும் ஸோ எந்தெந்த டேரக்க்ஷனில் அந்தந்த மாதிரி தான் அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கணும் அந்த பில்டிங்கை சுற்றி நிறைய பூச்செடிகள் இருக்கணும் நிறைய செடி கொடிங்கள் அந்த மாதிரி நிறைய வச்சுருக்கணும் அழ ஃப ரோஜா செடி அந்த மாதிரிலாம் நிறைய செடிங்கள் வீட்டை சுற்றி இருக்கணும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு இதெலாம் எது து தூண்டுகோலாக இருந்துச்சு இப்போ அப்படினு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு வீட் ஒரு வாடகை வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தேன் அந்த வாடகை வீட்டில் வந்து என்னால் சரியாக வந்து வாடகை கொடுக்க முடியல ஸோ வாடகை குடிக்க முடியாதுதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஹௌஸ் ஓனர் வந்து திட்ட ஆரமிச்சிட்டாங்க அப்போ தான் வந்து அவங்களோடய திட்டுகள் தான் வந்து எனக்கு வந்து ஒரு தூண்டுதலாக இருந்தது நம்மளும் ஓனாக லேண்ட் வாங்கணும் லேண்ட் வாங்கி ஒரு பெரிய வீடு கட்டணும் நம்ம ஓன் ஹௌஸில் போயிட்டு நம்ம நிம்மதியாக தூங்கணும் இதெலாம் எனக்கு ஒரு தூண்டுதலாக இருந்துச்சு